முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து பதினெட்டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து பதினெட்டு மூணு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலு இருவது மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்பது